என்னுடைய ஆலோசனை என்னென்னங்களா என்னோடய இது வந்து ஒரு வண்டி வாங்கணுன்னு ஒரு ஆசையில் இருந்தேன் அது மு முடிவு எடுத்தேன் நான் முடிவு எடுத்ததுனால் என் ம மனைவிக்கிட்ட முதலில் வந்து நான் சொன்னேன் இந்த வண்டி ஒன்று வேணும் அப்படின்னு அதனால் வந்து சரிங்க ஒரு வண்டி நம்மளுக்கு தேவை எங்கேயா போக்குவரத்துக்காக நம்மளுக்கு தேவை நீங்கள் வாங்க வாங்கிக்கோங்க ஏதாவது நல்ல வண்டி எதாவது இருக்கா பாருங்கள் எந்த ஷோரூமில் நல்லாயிருக்கு பார்த்து விசாரித்துக்கூட கேளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு சொன்னாங்க நானும் என்னுடைய அண்ணனும் இரண்டு பேரும் போயிட்டு எல்லா ஷோரூமுக்கு எல்லாம் போய் பார்த்தோம் அது வந்து எந்த வண்டியும் இது சரியில்லை அது ஹீரோ ஹோண்டா ஷோரூம் போயிட்டு அங்கே பார்த்தோம் நல்லா இருந்தது வண்டி ஹீரோ ஹோண்டாவில் வந்தோம் ஒன்று வாங்கினோமே அந்த வண்டி நல்லாவே நல்லா இருந்தது வாங்கி எடுத்துன்னு வந்து எல்லாருக்கிட்டேயும் விசாரித்து எங்கள் வீட்டில் எடுத்துன்னு வந்து காண்மிச்சேன் நல்லா இருந்தது நல்லா இருக்குதுனு சொன்னாங்க அன்றைக்கி அது யாரிடமும் நான் வந்து ஆலோசனை கேட்டுக்குலேங்க நல்லபடியாக வாங்கிட்டு வந்தேங்க அப்பறம்